என்னோடய தாய்மொழி தமிழ் அப்படீன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும் நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னால் இந்த உலகத்தில் தோன்றின எத்தனையோ மொழிகளில் தமிழ்மொழி ரொம்பவே பழமையான மொழிங்க நம்ம தமிழ்மொழிகூட தோன்றிய எத்தனையோ மொழிகள் இன்று பேச்சு வழக்குலேயும் இல்லை எழுத்து வழக்குலேயும் இல்லை ஆனால் தமிழ்மொழி மட்டுந்தான் இன்னி வரைக்குமே பேசிக்கிட்டும் இருக்கோம் எழுதிக்கிட்டும் இருக்கோம் எழுதி வச்ச நூல்களும் இன்னும் எவ்வளவோ இருக்குது அது எல்லாத்தேயும் படிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மனிதனுமே எத்தனை மொழிகள் வேணாலும் கற்று வச்சுருந்திருக்கலாம் அவனோடய அறிவுக்கு ஏற்றமாதிரி ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு உருது எவ்வளவோ மொழிகள் கற்றுருக்கலாம் ஆனால் அவனோடய தாய்மொழி தமிழாக வச்சுக்கிட்டு தமிழைத் தவிர மற்ற எல்லா மொழியும் கற்றுக்கிட்டாலுமே அது உபயோகம் இல்லைங்க ஒருவன் தன்னோடய உணர்ச்சிகளை உணர்ச்சிப்பூர்வமாக வெளிப்படுத்துறதுக்கு அவனோடய தாய்மொழியைத் தவிர வேறு எந்த மொழியாலேயுமே முடியாது தாய்மொழியில் பேசிப் பழகுங்கள் நம்மளோடய தமிழ்மொழியில் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது அதில் இல்லாத வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அம்மா ஒரு ஒருவன் தன்னோடய அம்மாவை அம்மான்னு கூப்பிடும்போது வர உணர்வுக்கும் மற்ற மொழிகளில் எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லிக் கூப்பிட்டாலுமே தமிழில் அம்மான்னு கூப்பிடும்போது வர சுகம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது அதேபோல் ஒருவன் வந்து எவ்வளவோ நூல்கள் படிக்கலாம் ஆனால் நம்மளோடய தாய்மொழியில் இருக்கின்ற நூல்களையும் படிக்கணும் படிக்கிறதோடு மட்டும் விட்டுறாம அதை எழுதிப் பழகுங்கள் கவிதைகள் படிக்கிறீங்களா கவிதைகள் படித்துட்டு நீங்கள் உங்களுக்குத் தோன்ற கருத்துகளை கவிதைகளாக எழுதலாம் இல்லை துணுக்குகளாக எழுதலாம் அந்தமாதிரி எழுதி வச்சால்தான் நம்மளோடய கருத்துகளை அடுத்த சந்ததியினருக்கு நம்மளால் கொண்டுட்டுப் போக முடியும் அந்தமாதிரிப் பண்ணணும் அது மட்டும் இல்லை எல்லா மொழிகளையுமே படிக்கணுந்தான் ஆனால் தாய்மொழியை விட்டுறாம இருக்கணும் இன்னும் எல்லாருமே தமிழ்மொழியை படிங்கள் தமிழ்மொழியை வளருங்கள் அழிய விட்டுறக்கூடாது